சார் எவ்வளோ நேரம் சார் வெயிட் பண்ணுறது ஒரு அவசரமாக போகணும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு விஷயம் இல்லைங்க பதினொரு மணிக்கு எங்களுக்கு டோக்கனிருக்கு நீங்கள் வர சொல்லி இவ்வளோ நேரம் ஆகுது ஒரு பத்து நிமிஷம் முன்ன பின்னே இருந்தாலும் கரெக்டாக வந்திருக்கணுமா இல்லைங்களா இல்லை எப் ஒரு அவசரத்துக்கு புக் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் கார் சர்வீஸ் நடத்துறீங்க புக் பண்ணி இவ்வளோ நேரம் ஆகுது மற்ற விஷயம் ஒரு கடைக்கு போகணுனா கூட பிரச்சன இல்லை நான் ஹாஸ்பிட்டல் போகணும் அவசரத்தை புரிஞ்சிப்பீங்கனு தான் உங்கள்கிட்ட ஃப்ஸ்ட்லயே விஷயத்த சொன்னேன் பதினொரு மணிக்கெலாம் நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும் நீங்கள் கரெக்டாக பத்தே ஹாலுக்குலாம் வந்துருங்க போகிற டைமிங் கரெக்டாக இருக்கணும் எல்லாமே உங்களுக்கு டீடையலாக சொல்லி இருந்தேன் இவ்வளோ டீடைல் சொல்லி இருந்தும் நீங்கள் இப்படி பண்ணிருக்கீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களோட நிர்வாகத்தை நினைச்சா இதுக்கு முன்னாடிலாம் சார் கரெக்டாக கார் அனுப்பியிருக்காரு இப்போதான் இப்படி பண்ணியிருக்கீங்க நானும் ஃபர்ஸ்ட் டைம் இதை பற்றி பேசுகிறேன் நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு வர வேண்டாம் நான் வேற காரை புக் பண்ணிட்டேன் நீங்கள் ஆர்டர கேன்சல் பண்ணிடுங்க இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் நான் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு தான் உங்களை ஃபோன் பண்ணுணேன் நீங்கள் இப்போ வர இப்போ வரன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம் புக் பண்ணி உங்களுக்கு அப்புறம் ஒரு காரை புக் பண்ணி எங்களை கூட்டிட்டு வந்ததே விட்டுட்டு போய்ட்டாங்க நீங்கள் இப்போ ஃபோன் பண்ணி நான் வரேன் சொன்னால் என்னங்க அது வேண்டாம் வேண்டாம் நீங்கள் பாருங்கள் இங்கே நாங்கள் எங்க புக்கயும் கேன்சல் பண்ணிடுங்க ஆமாம்